ஹலோ ஆ சொல்லுங்க ஓகே ஏம்மா ஏம்மா ஃபஸ்ட் ரீசன் வேணும் ஓகே ஓ ஓகே சரி ஓகேம்மா எங்கள் ஒன்று இருக்குது சரிங்கம்மா சரிம்மா ஓகேம்மா ஃபஸ்ட்டு எத்தனை வருடம் ஆச்சும்மா கல்யாணம் ஆகி டூ இயர்ஸில் இப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குங்களா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணலீங்களா நீங்கள் ஓகே சரி ஓகேம்மா ஓகேம்மா ஓகே பிரச்சின இல்லைம்மா வாங்கி கொடுத்துர்லாம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஓகேம்மா ஓகேம்மா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் ஃபஸ்ட் நம்ம அனுப்பனும் நம்ம அதுக்குப் பிறகு தான் அவங்க வந்து மூவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருலாம்மா டை டைவர்ஸ் வேணும்றது அதுக்குப் பிறகு நம்ம என்னென்றது நீ டீட்டெயிலாக சொல்லும்மா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதி அனுப்பிடலாம் அவங்களுக்கு ஃபஸ்ட் அவங்ககிட்ட என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கிடலாம்மா அது ஒன்றும் பிரச்சின இல்லைம்மா சரிம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக ஷியோராக கிடச்சிடும் ஒன்றும் பிரச்சன இல்லை அதான் டூ இயர்ஸ் ஆகிருக்குன்ல நீ டூ இயர்ஸ்னா கண்டிப்பாக ஷியோராக வாங்கி கொடுத்துட்லாம் த்ரீ மந்த்ஸ்னா தான் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும் டூ இயர்ஸ் ஆகுதுலாடா உன்னோடய உன்னோடய எப்படி சொல்கிறது உன்னோடய குறிக் ஐ மீன் உன்னோடய வேண்டுகோளை நீ கரெக்டான ஸ்ட்ராங்காக நீ எழுதி கொடு நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்லாம் ஒரு டூ த்ரீ மந்தில் கண்டிப்பாக ஷியோர் டா ஆ ஓகே ஓகே ஸுவர் ஓகே ஓகே பாய்டா ம் ஓகேம்மா ஓகேம்மா